ஆ சொல்லுங்கம்மா யாரு ஆமாம்

ஆ ஆ சொல்லுங்க ஆ சரி

ஆ ஆ கொடுத்துட்லாம் மேடம் இருக்குது என்ன வேணும் ம் ஆ இருக்குது மேடம் எத்தனை கிலோ வேணும் ஆ சரிங்க மேடம் கொடுத்துட்லாம் இருக்குது மேடம் ம் சுவீட்டு ஐட்டம் எல்லாம் இருக்குது மேடம் ஜாங்கிரிலாம் அப்போத்திக்கி அப்போ புதுசாக போடுறோம் ஆ லட்டு நல்லாயிருக்கும் திருப்பதி லட்டு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முந்திரிலாம் போட்டு நல்லா செய்வோம் ஆ அதே மாதிரி ஆ ஸ்நாக்ஸு ஐட்டமா மேடம் ஆ சம்ஸ்ஸாலாம் போடுறோம் மேடம் ஈவ்னிங் டைமில் ஆ சம்ஸ்ஸா பஃப்ஸு பஃப்ஸு எல்லாம் ஐட்டமும் போடுறோம் மேடம் ஆ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அது வந்து முந்நூற்றி ஐம்பதுருபா மேடம் ஒரு கிலோ ஆ உங்களுக்கு எத்தனை கிலோ சரி நீங்கள் கஸ்டமரு அப்போது அப்போது வாங்குறதால் நான் முந்நூறுபாய்க்கு பண்ணிக்கிறேன் மேடம் ஆ இதை விட கம்மியாக பண்ண முடியாது

ஆ சரி ஆ டெலிவரி ஆ தேங்க் யூ மேடம் ஆ சரி தேங்க் யூ மேடம்